எங்கூர்ல வந்து சுகாதாரம் வந்து காட்டில் வசிக்கிற வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நல்ல வடி நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்காங்கள் ஆரோக்கியம் இருந்தாலும் சுகாதாரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து இதில் ஆர்டிசி நிறுவனம் இருக்குது அவங்களே வந்து வியாழக்கிழம வியாழக்கிழம ஊருக்கு வருவாங்கள் ஊருக்கு வந்து ஆம் அந்த ஆம்புலன்ஸை எடுத்துட்டு அதில் டேப்லெட்டு சிரப்பு அந்தமாதிரி எடுத்துட்டு வருவாங்கள் அதில் போய்ட்டு வயசானவங்கெல்லாம் மாத்தரை மருந்து அந்தமாதிரி போய் வாங்கிக்கிறாங்கள் அதேமாதிரியே வந்து கர்பி கர்ப்பிணிகள் மாசமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஊருக்கே ஜீப்பு வரும் அது அந்த ஜீப்பு வரும்போது அதில் போய்ட்டு ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு திருப்ப கொண்டு சாய்ங்காலம் கொண்டுவந்து விட்ருவாங்க சுகாதாரம்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வயசானவங்க வந்து நிறைய வந்து முதியவருங்க இருக்காங்கள் அவங்களுக்கு வந்து அவ் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஊருக்கே வரும்போது மாத்தரை மெட் டேப்லெட்டு அந்தமாதிரி வந்து வாங்கிக்கிறாங்கள்